பதினேழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அக்டோபர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு இருபத்தி ஒன்று நவம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது ஆறு மே இரண்டாயிரத்தி பதினைஞ்சு